வாழ்க்கையில் நீங்கள் எதை அதிகம் மதிப்பீர்கள் நான் என்றும் என் பெற்றோர்களை மட்டும் தான் அதிகம் அதிகமாக மதிப்பேன் ஏன் என்றால் அவர்கள் என்னை வளர்க்க எவ்வாறு பாடுபடுகிறார்கள் என்று தினந்தோறும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ ஒவ்வொரு ஒவ்வொரு பெற்றோரும் அவர்கள் இது குழந்தைகளை வளர்ப்பதற்காக எவ்வாறு வேணாலும் வேலைகளை செய்கிறார்கள் சில பெறோர்கள் அவர்களது உயிரை பணைய வைத்து தனது குழந்தைகளை வளர்க்கின்றார்கள் அதை பார்க்கும் பொழுது தான் மிகவும் மதிப்புக்கூடாக இருக்கும் பெற்றோர்கள் நம் சிறு வயதில் இருந்து அவர்கள் நம்முடன் இருக்கும் வரை நம்மை பாதுகாப்பதும் நம்மை வளர்ப்பதுமாக இருப்பார்கள் ஏதேனும் ஓர் அடி நமக்கு விழுந்தாலும் அவர்கள் உடைந்து போவார்கள் அவர்கள் அவர்களை நாம் எம் எப்பொழுதும் மதிப் மதிக்க வேண்டும் மதிக்காவிட்டால் நம் வாழ்க்கையே நமக்கு கிடையாது என்பது நம் புரிந்துக்கொள்ள வேண்டும் என்றும் பெற்றோர்களை அனைவரும் மதிப்பீர்களாக நினைக்கிறேன்